வணக்கம் ஓட்டுநரே உங்களிடம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அதை போன்ற மொபைல் பேங்கிங் உள்ளதா ஏனென்றால் என்னிடம் உரிய உரிய சில்லறை இல்லை என்னிடம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு மட்டும் தான் இருக்கிறது நான் மிகவும் தொலைவில் இருந்து வருகிறேன் நான் மிகவும் தொலைவில் இருந்து வருகிறேன் என்னிடம் சில்றை இல்லை உங்களிடையே இருந்தால் கூறுங்கள் அல்லது மொபைல் பேங்க்கிங் இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்கள் மொபைலுக்கு அனுப்பி விடுகிறேன் என்னிடம் உரிய சில்லறை இல்லை